தோட்டக்கலை அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னைவிட வந்துட்டு எங்க அம்மாக்குதான் வந்து அது வந்து ரொம்ப இண்ட்ரெஸ்ட் ஏன்னால் வந்துட்டு எங்க தாத்தா பாட்டி அவங்கள்லாம் வந்துட்டு ஃபார்மர் தான் அதனால் தோட்டக்கலையில் வந்துட்டு என்னைவிட எங்க அம்மாக்கு அந்த இண்ட்ரெஸ்ட் வந்ததுனால் தான் ஃபஸ்ட் எனக்கு வந்து வந்துச்சு ஸோ ஃபேமிலியே வந்துட்டு ஃபார்மர்ஸ்ஸாக இருக்கறனால் தான் இந்த தோட்டக் கலையோடய இண்ட்ரெஸ்ட்டெலாம் வந்து வந்துச்சு தோட்டக் கலையில் வந்துட்டு நிறைய இருக்கு இல்லையா அதில் வந்துட்டு நம்ப மரம் வளர்க்கறது எங்க அண்ணனுக்கு எல்லோருக்குமே வந்துட்டு மரம் வளர்க்கறதுன்னா வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் இந்த வெஜிடபுள்ஸ்லாம் வந்துட்டு வீட்டிலேயே வந்துட்டு உரம் போட்டு வந்துட்டு வளர்க்கறது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் அதனால் அதே மாதிரியே அவங்க வீட்டிலேயேதான் உரம் போட்டு வளர்த்தாங்க எல்லாமே பண்ணிணாங்க அது வந்து என் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்கும் நேச்சுரல்லா தான் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ ஃபார் தாத்தா பாட்டி வந்துட்டு ஃபார்மர்ன்றதால் தான் வந்து நாங்கள் நிறைய வந்து இந்த மாதிரி உரம் அது இதுன்னு போட்டு எங்கள் வீட்டுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் தேவையோ அதெல்லாம் வந்துட்டு நாங்களாகவே அதை வந்து கட் பண்ணி அதை வந்து நாங்களாவே வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ தோட்டக்கலை வந்துட்டு என்னோடய ஃபேமிலி என்னை தவிர என் ஃபேமிலியில் எல்லாருக்குமே இண்ட்ரெஸ்ட்டுதான் அதில் வெஜிடபிள்ஸ் அதுவும் இல்லாமல் அனிமல்ஸ்லாம் இருக்குது அதுக்கு வந்துட்டு நிறையா இதெல்லாம் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க நிலத்துல வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் அப்புறம் கிரீனிஷா வந்துட்டு மரம் வளர்க்கறதுலேருந்து தோப்பு வைக்கிறது எல்லாமே வந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப இண்ட்ரெஸ்ட் ஸோ எல்லாமே வந்துட்டு அந்தமாதிரி ரொம்ப இண்ட்ரெஸ்ட்டடாக இருப்பாங்க ஸோ தோட்டக்கலை வந்துட்டு என் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே இண்ட்ரெஸ்ட் தான்